இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கனா நீங்கள் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா இது தான் வந்து பெஸ்ட்டு மார்க்கெட்டிங் டூலாக மாறிப்போச்சு மொதலில் இந்த டிவி அட்வடைஸ்மெண்ட்டு இல்லாட்டி நம்ம போய் பேப்பரில் பேம்ப்லெட் கொடுக்கிறது இந்தமாதிரி விஷயம் தான் நடந்துகிட்ருந்துது ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லார்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது எல்லோருமே வந்து சோஷியல் சோஷியல் மீடியாவில் ரொம்ப லைவ்வாக தான் இருக்கிறாங்க ஸோ முடிஞ்சவரைக்கு இந்த சோஷியல் மீடியாவேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன விஷயம் தான் ஆரமித்தாருர் ஹோம்ஃபுட் குக்குடு ஃபுட் அப்படின்ட்டு அதை சோஷியல் மீடியா மு மீடியா மூலயமா பரப்புறப்போ ரொம்ப ஒரு ஹிட் ஆச்சு அவர் வந்து ஒரு கடை போட்டிருந்தா கூட இவ்வளோ ஹிட்டாயிருக்காது சோஷியல் மீடியாலையே அவங்க கான்டேக்ட்ஸ் மூலயமாவே பயங்கர ஹிட் ஆகி இன்றைக்கு ஒரு நல்ல நிலமைல வந்திருக்காரு